கிராமப்புற விவசாயத்தில் கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து விவசாயக் கூலி அப்படிங்குறப்ப அவங்க வந்து எல்லாருமே வந்து ஓரளவு ஒரு பத்து பேர் வறாங்க நம்ம வயலுக்கு வேலைக்கு அப்படினா எட்டு பேர் நல்லா செய்கிறவங்கள தான் வருவாங்க ரெண்டு பேர்தான் வந்து வேலை செய்ய தெரியாதவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி இதா உள்ளவங்க வருவாங்க மற்றபடி எட்டு தொழிலாளியுமே வந்து நல்ல நல்லவங்க திறமையானவங்க கரெக்டாக செய்றவங்களா தான் வருவாங்க ஆனால் இப்போ என்ன நிலம அப்படினா இந்த வேலை நூறுநாள் வேலை வந்ததனால கிராமத்தில் வந்து விவசாய கூ விவசாய கூலி அப்படிங்குறது அப்படிங்குற இதே வந்து கிடையாது வேலைக்கு வருணும்னா அய்யோ வெயில் அடிக்குது காலையிலேருந்து முன்னலாம் வந்து காலையில் ஏழு மணிக்கு போய் மதியம் நாலு மணி வரைக்கும் வேலை செஞ்ச நாட்கள்லான் வந்து உண்டு ஆனால் இன்னைக்கு ஒரு வேலைக்கு தோட்டத்துக்கு நம்ம தோட்டத்துக்கு வேலைக்கு கூப்பிட்றோம் அப்படினா பக்கத்தில் இருக்கிற ஏரியாவுக்கு போறத்துக்கே வந்து ஆட்டோவில கொண்டு போய் விடணும் திருப்பி ஆட்டோவில கொண்டுட்டு வந்து ரிட்டன் விடணும் அதுமாதிரி பத்து மணி ஆனால் டீ இல்லை ஜூஸ் வடை எதாவது ஒன்று வாங்கி கொடுக்குணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க ஏன்னா யாரோ ஒருத்தர் வாங்கி கொடுத்ததுனால மக்கள் வந்து அந்த அது விவசாய கூலியாக வரவங்க வந்து எல்லாத்துக்கிட்டையுமே வந்து எதிர்பார்க்குறாங்க அது வந்து ஒரு சிலரால் முடியும் ஒரு சிலரால் முடியாது அதுமாதிரி அந்த கடை வந்து பக்கத்தில் இப்போ ரொம்ப த தள்ளியெலாம் தோட்டம் காடு இருக்குது அப்படிங்கிறப்ப டவுனுக்கு வந்து அந்த டீ இதெல்லாம் வாங்கிட்டு போகிறதுக்குள்ள ஆறி போயிடும் ஒருத்தர் வாங்கி கொடுத்ததுனால எல்லார்க்கிட்டையுமே எதிர்பார்க்குறாங்க கேட்குறாங்க அவங்களே வந்து டீ டைம் வந்திருச்சி டீ வாங்கி கொடுங்க போண்டா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ வந்து காலையில் குழி அப்படினாவே காலையில் ஏழு மணிக்குலாம் இப்போ பெரும்பாலும் போறது இல்லை எந்தா இருந்தாலும் அவங்க காடு போய் சேர மணி ஒம்பது மணி ஆகிடும் ஒம்பது மணிக்கு போனாங்கனா ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் செய்யுறாங்க இரநூத்தம்பது ரூபாய் முந்நூறு ரூபாய் கேட்குறாங்க திருப்பி வீட்டுக்கு வந்ததும் சாயந்தரோம் அந்தி ஆள்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கு நூறு ரூபா ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு கிராமத்தில் ஒன்றுமே தெரியாத ஒரு அம்மாவே வந்து இந்த இந்த காலகட்டத்தில் வந்து குறஞ்ச பட்சம் முன்னுற்றம்பதுரூபா பக்கோம் சம்பாதிக்கிறாங்க ஏன்னா வந்து அதாவது இப்போ வேலையும் வந்து அதிகமாக செய்யுறது இல்லை முன்ன வந்து நாலு பேர் சேர்ந்து ஒரு ஒரு ச கொஞ்ச இடத்த வந்து செஞ்சிருவாங்க வேலை செஞ்சிருவாங்க களை வெட்டிருவாங்க அப்படினா இப்போ அந்த நாலு பேர் செய்யுற இடத்துல பத்து பேர் செய்யுறாங்க பத்து பேர் செஞ்சாலுமே வந்து ஓரு நாள்ல முடிக்க மாட்டேங்கிறாங்க அவங்க பாட்டுல நாலு நாளைக்கு மூன்று ஒரு ஒரு ஏக்கர் வேலைக்கு கூப்பிடோம் அப்பன்னா ஒரு பத்து ஆள் இருபது ஆள் வராங்கனா ரெண்டு நாள் மூணு நாள் ஆக்கிடுறாங்க அந்தளவு வந்து வேலை வந்து ரொம்ப மெதுவாகதான் செய்யுறாங்க எல்லாருமே யாருமே வந்து சுறுசுறுப்பாக இப்போலாம் வந்து செய்யலை அப்போலாம் எங்கள் பாட்டி காலத்தில் இருந்தாங்க எங்கள் பாட்டி எல்லாம் வந்து ஒரு கட்டு புல்லு கொண்டுட்டு வந்தாங்க அப்படினா நாலு மாட்டுக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இப்போ வந்து நம்மளால வண்டில வைச்சே வந்து ரெண்டு மாட்டுக்குதான் கொண்டுட்டு வர முடியுது நாலு மாட்டுக்குலாம் கொண்டுட்டு நாலு மாட்டுக்கு வரணுனா ரெண்டு தடவ வண்டியில போகவேண்டியதா இருக்குது அவங்களான் அப்போ வந்து ஒரே நடையில் நடந்து தலையில் தூக்கி கட்டிக்கிட்டு வந்திருவாங்க இப்போ வந்து அப்படி இல்லை முடியல அதனால வந்து இப்போ ஊ ஊதியம் வந்து எப்படியும் ஒரு ஒரு நாளைக்கு காலையிலையும் சாயந்தரமும் வேலைக்கு போகிறாங்க அப்படினா குறஞ்ச பட்சம் முன்னூத்தம்பது ரூபாலேருந்து நாநூறுபா வரைக்கும் வாங்கிறாங்க காலையில் மட்டும் போறாங்க ஏழு டு ஒம்பது டு ஒன்று அப்படினா இரநூத்தம்பது ரூபாய் முந்நூறு ரூபா வாங்கிறாங்க கூலிலாம் நல்ல கூலி தான் ஆனால் வந்து இப்போ வந்து திறமையான ஆட்கள் வந்து பத்தில் எட்டு பேர் இருக்குறாங்க அவங்க வந்து ரெகுலராக வந்துட்டாங்க அப்படினா பிரெச்சனை கிடையாது திறமைனா வந்து வேலை திறமையாக செய்யமாட்டாங்க பேச்சுதான் திறமையாக இருக்கும் அதனால அந்த திறமதான் இருக்கும் மற்றபடி வந்து பத்து பேர் இருக்கிறாங்க அப்புடின்னா ஒரு எட்டு பேர் செய்வாங்கனு வச்சிக்கோங்களேன் ரொம்ப திறமையான ஆள்லாம் இப்போ கிடையாது விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் திறமையான ஆள் இப்போ ரொம்ப கம்மிதான்